என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா யோகா தொடங்கிறதுக்கு சரியான வயதுன்லாம் கிடையாது நம்ம குழந்தையா இருக்கும் போதே கண்டிப்பாக யோகாங்கறது ஒரு ஒரு அத்தியாவசியம் எப்படி ஒரு படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம குழந்தைங்கள் குழந்தையாக இருக்கும்போது இருந்தே யோகா கற்றுட்டு வரது நமக்கு நல்லதுன்னு என்னுடைய என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா எனக்கு அது அது அது நல்லாருக்குதுன்னு தோணுது யோகா கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பள்ளி பள்ளி கல்லூரிகளிலிருந்தே யோகாவை வந்து கொண்டு செலுத்தணும் அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இளம் வயதுலேயே யோகா கற்றுக்க கற்றுக்க தொடங்கிறதுனால எவ்வளோ நன்மைகள்ன்னா நம்ம முதியவங்களா ஆகும்போது நமக்கு இப்போ வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த நோய் சுவாச பிரச்சினைகள் எந்த மாதிரியான சுவாச பிரச்சினைகள் அந்தமாதிரி நோய்கள் எதுவுமே வர நம்மள வந்து அவ்வளோ எளிமையாக வந்து தாக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது யோகா வந்து இளம் வயது இளம் வயதிலேருந்து கற்றுக்கறனா கற்றுக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெகுலராக பண்ணிட்டு வரதனால் நமக்கு நன்மைகள் தான் ஜாஸ்தியே தவிர யோகானால் எந்த ஒரு தீமைகளும் கிடையாது அதே சமயம் வந்து யோகாக்கு இதுதான் சரியான வயசு இந்த வயசில் தான் யோகா பண்ணனும் வாயிசாயிட்டா யோகா பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது சின்ன வயசிலிருந்தே நம்ம யோகா பண்ணி பண்ண பண்ண ரெகுலராக பண்ண பண்ண நம்ம நார்மலாக ஒரு ஐம்பது அறுபது வயதானாலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம யோகா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இது தான கரக்டான வயசு அது தான் கரக்டான வயசு அப்படின்லாம் யோகாவுக்கு எதுவும் கிடையாது என்னுடைய கருத்துப்படி சின்ன வயசுல ரொம்ப குழந்த ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்தே இப்போ நிறையா குழந்தைகளெல்லாம் வந்து யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அவங்கல்லாம் பெருசு ஆகும்போது தன்னுடைய மனதளவில் அவங்களை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுதான் இளம் வயதுலேயே யோகா சின்ன வயசுலிருந்தே யோகா பண்ண பண்ண நம்ம மனதளவுலேயும் நம்ம உடலளவுலேயும் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு அவார்னஸோட நம்ம உடம்பும் மனசும் வந்து ரெடியாக இருக்கும்